பொதுப்போக்குவரத்து இல்லாமை மோசமான சாலை நிலைமை இந்தமாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இதில் பார்த்திங்கனா பொது போக்குவரத்து இந்த இல்லாமை இந்த இந்த சைடில் பார்த்திங்கனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தாம்பரம் இந்த ஏரியாவில் இருக்கேன் இங்கேருந்து பார்த்திங்கனா எக்ஸாம்பிளுக்கு நியர்பை புலிக்கொறடுனு ஒரு ஏரியா இருக்குது இந்த புலிக்கொறடு ஏரியாவை பார்த்திங்கனா நம்ப போய் போகணும் அப்படின் பார்த்திங்கனாலே அந்த ரோடு பார்த்திங்கனாலே நெருக்கி இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிற மலை பிரதேசம் மாதிரி இருக்கும் ரோடு இன்னும் இத்தனைக்கும் இது ஒரு மெட்ரோ சிட்டி இதுக்கு தனி மேயர் இருக்காங்க இன்னுமே அது ஏரியா பாத்திங்கனா அந்த புலிக்கொறடுன்ற அந்த ஏரியா போகறத்துக்கு மட்டும் ஒரு காடு மலை மேலே ஏறி போகிற போகிறா மாதிரி தான் வந்து நான் பார்த்த ஒரு ஒஸ்ட் ரோடிலயே இது ஒரு ஒஸ்ட்டான ரோடு அதில் நான் போயிட்டு நான் ஒரு ஒரு சூழ்நிலயினால நான் போக வேண்டிய சூல்நில இருந்தது அதில் போயிட்டு வரத்துக்குள்ளே நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன் அச்சச்சோ என்ன இப்படி ரோடு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சரி ஓகே இதுதான் வந்து நான் பார்த்த ஒரு சாலையிலே ஒரு மோசமான ரோடு